சொல்லுங்கள் ஆமாம் மேம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேம் எங்கள் ஷாப்பில் நிறைய ஃபேஸ் ப்ராடெக்ட் வச்சுருக்கோம் நீங்கள் எதெது எதிர்பார்க்குறீங்க ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஆலோவேரா ஜெல்லாம் மோஸ்ட்டாகவே நாங்கள் ஹிமாலயா ப்ராடெக்ட்தான் மேம் நிறையா சேல்ஸ் ஆகுது ஆமாம் எல்லா ஸ்கின்ஸ்ஸுமே இப்போது யூஸ் ஆகும் மேம் ஆ ட்ரை ஸ்கின் நார்மல் ஸ்கின் அப்புறம் ஆயிலி ஸ்கின்ஸ்ஸு எல்லா ஃபேஸ்க்குமே சூட்டபிளாக இருக்கும் ஒன்றுதான் நம்ப ஹிமாலயாவில் இருக்கும் உங்களுக்கு ஃபேஸ்க்கு எதுக்காக மேம் வாங்குகிறீங்க ஒரு மாதிரி இட்ச்சிங் இருக்கா மாதிரி இருக்கா மேம் ஆமாம் மேம் ஆலோவேரா ஜெல் போட்டால் நல்லா இருக்கும் பட் அது வந்து ஒரு சில பேருக்கு கோல்டு கொடுத்துரும் ஸோ நீங்கள் ஃபேஸ்பேக் சோப்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாமே மேம் ஃபேஸ்பேக் சோப்பு அது மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கலாமே மேம் ஃபேஸ்பேக்ன்னால் நம்ப நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போட்டு அந்த முல்தானி மிட்டின்னு சொல்லுவாங்கள்லை மேம் அது மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் மேம் நிறைய நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் முல்தானி மிட்டிக்கு அதுதான் மேம் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் ஆமாம் மேம் ரோஸ் வாட்டர் ஆ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ளே ஊற வச்சு நீங்கள் அதை அப்ளே பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மேம் இட்ச்சிங் இருக்காது ட்ரைனஸ் இருக்காது க்ளோயிங் கொடுக்கும் மேம் உங்களுக்கு ஃபேஸ்க்கு ம் நீங்கள் வேறு என்ன மேம் எதிர்பார்க்குறீங்க ரோஸ் வாட்டர் இருக்குது மேம் ரோஸ் வாட்டர் எல்லாமே இருக்குது நம்மகிட்டே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஒன்று விடாமல் எல்லாமே இருக்குது நீங்கள் வேணா சோப்பே ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்கள் கடையில் நிறைய சோப்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம் எல்லா சோப்புமே இருக்குது மேம் நமக்கு நேச்சுரலாக வெஜிடபிள்ஸ் மொதற்கொண்டே வெஜிடபிள்ஸ்ஸை வச்சு நெறைய சோப்ஸ் இருக்குது மேம் உங்களுக்கு பீட்ருட் சோப்பு பப்பாயா ஃப்ரூட்ஸ் வச்சு பப்பாயா ஆரேஞ்ச் அப்புறம் கேரட் நம்ப இது மூலிகை பொருள் இருக்குதுல்ல மேம் குக்கும்பர் அந்த ப்ராடக்ட்ஸெலாம் இது வரைக்கும் வர்லை மேம் குக்கும்பர் வச்சு வரலை நாங்கள் சொன்ன இந்த ப்ராடக்டெலாம் இருக்குது அப்புறம் இந்த மருத்துவ குணங்கள்ருக்கும்லை மேம் தூதுவளை கற்பூரவல்லி ஆலோவேரா காயகல்பம் அப்படின்ட்டு அந்த சோப் வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் மேம் ஃபேஸ்க்கெலாம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷப் கொடுத்துகிட்டே இருக்கும் குளிர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் மேம் உடம்புல நாங்கள் அந்த சோப்பெலாம் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் பப்பாயா சோப் பீட்ருட் சோப்பெலாம் உங்களுக்கு ஃபேஸ் க்கோயிங் க்ளோயிங் கொடுக்கும் அதிகமாக நீங்கள் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே இந்த இடத்துல கொஞ்சம் ரேட் சீப்பாகதான் கிடைக்கிது கம்மி ரேட்டில்தான் மேம் கிடைக்கிது

ஓகே மேம் இல்லை மேம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டும் இப்போ லிப்பாம்க்கெலாம் வந்து கிடையாது குக்கும்பரில் சோப்பு ஃபேஸ்பேக் ஹேர் வாஷ் ஹேர்க்கெலாம் இருக்குது மேம் நீங்க ட்ரை பண்ணுறீங்களா ஆமா மேம் ஹேருக்கு வந்து நாங்கள் அது எப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே போட்டு அந்த ஆ செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ மருதாணி இலை அது மாதிரில்லாம் போட்டு ம் ஹேர் வாஷ்ஷும் இருக்குது ஹேர் ஆயிலும் இருக்குது மேம்

நீங்கள் இல்லை மேம் அது ஷாம்ப் மாதிரிதான் நீங்கள் நார்மலாக ஷாம்ப் போட்டு குளிக்கிற மாதிரி அதே மாதிரி ஷாம்ப் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சினையும் கிடையாது ஆயிலும் வேணால் யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி முயல் ரத்த எண்ணெய் ராபிட் ஆயில் நாங்கள் அதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறோம் அதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணுறோம் மேம் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுக்குறோம் வாங்கிறிங்களா மேம் என்னென்ன ப்ராடக்டெலாம் வேணும் மேம் உங்களுக்கு ஓகே மேம் ஓகே மேம் ஆ அப்படியா எஸ் மேம் ஃபேஸ்பேக்கு

ஆ ஓ ஆமாம் மேம் நல்லா க்ரோவாகும் மேம் ஹேரும் ஆ ஓகே மேம் ஓகே மேம் எல்லா சீசன்லையுமே இதை யூஸ் பண்ணலாம் மேம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆமாம் மேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்டெலாம் கிடையாது மேம் நம்ப ஹெல்த் இன்க்ரீடியன்ட் ப்ராடக்ட்டு இந்த கடைக்கெல்லாம் நமக்கு டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது நான் உங்கள் பில் போட்டுலாமா மேம் ஆ ஓகே தேங்க்யூ மேம்